எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடையில போனோம்னாக்க காய்கறி வாங்கணும்னாக்க எங்கள் கடையில வந்துட்டு கொஞ்சம் ரேட்டு வந்துட்டு இங்கே வீட்டுக்கே விற்க வரம்போ வந்துட்டு கொஞ்சம் கம் விவசாயம் பண்றவங்க காட்டுக்காரங்கள் வந்து ஊர் உள்ளே வந்து விற்பாங்க அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் அதே நாங்கள் கடையில போய் வாங்கினோம்னாக்க எங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் கூட தான் வரும் எக்ஸ்டா வரும் எக்ஸ்டானால் ஒரு பத்துரூபாய் இருபதுரூபா அப்படி மேலே எக்ஸ்டா வச்சு தான் அவங்க வந்து விற்பாங்க அதே மாதிரி இந்த விவசாயிங்கள் வந்துட்டு கிராமத்திலே வந்து விற்பாங்க வீட்டுக்கு வீடு அது வாங்கிட்டனா எங்களுக்கு லாபம் தான் அதே மாதிரி அவங்க வித்துட்டு சந்தைக்கு போனாங்கனாக்க அவங்க அதை ஆட்டோ பிடிச்சி அதை ஏத்திகிட்டு போய்ட்டு அங்கே சந்தையில போடுறதுக்கு அங்கே ஒரு டோக்கன் வாங்கி அங்கே பணம் கட்டிட்டு அதை அவங்க கடை போட்டுட்டு அது வியாபாரம் ஆனால் தான் ஆச்சு மழை வந்துட்டாக்க அது அவ்வளோ தான் அவங்களுக்கு நஸ்ட ஈடு தான் அப்போது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அவங்க வந்து உழச்ச உழைப்புக்கு கூடம் கிடைக்காதத அந்த காசு வந்துட்டு கம்மி விலைல கூடோம் இது நம்ம திரும்ப எங்கே ஏத்திகிட்டு போகிறதுன்ட்டு ஒரு சிலர் கம்மியாகவே கொடுத்துட்டு போய்டுவாங்க ரேட்டு அதனால ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னால் அங் அங்கே ஏத்திகிட்டு போகிறத விட நம்ம ரெண்டு நடை நடந்தால் ஊருக்குள்ளே வித்துடலாமேன்னு ஒரு சிலர் வந்துட்டு ஊருக்குள்ளேயே அன்னக்கூடையில் போட்டுக்கிட்டு அவங்களே ஊர்ல வந்துட்டு காய் இருவதுரூபா முப்பதுரூபான்னு பத்துரூபா இருவதுரூபான்னு கூடம் ஒரு சிலர் வந்து கொடுத்துட்டே போயிடுவாங்கள் அங்கே ஏத்திகிட்டு போனாலும் ஒரு மழை வந்து மழை வ மழை வராத இருக்கயும் அவங்க தகுத் தப்பிச்சாங்கள் மழை வந்துட்டாக்க ஒன்றுமே பண்ண முடியாது அது ஒரு சிலர் ஏத்திகிட்டு போய் வாடகை கீடகைலாம் பார்க்கறதோட இங்கேக்கூடும் ஒரு சிலர் வித்துடுவாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கும் இங்கே வந்து வா வீட்டுக்கிட்ட வர்றது வந்துட்டு பத்துரூபா கம்மியாக தான் இருக்கும் கடையில விக்கிறதை விட அதனால நாங்களும் வீட்டுக்கிட்ட வந்தால் பொருள் வாங்கிடுவோம்